ஆ சார் இங்கே எனக்கு அரிசி வேணும் சார் வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு உங்கள்கிட்ட என்னென்ன அரிசி சார் இருக்கு ஜாஸ்மின் ரைஸ் இருக்குங்களா அதில் ஒரு பத்து கிலோ போட்டு தாங்க அது எவ்வளோ பிரைஸ் வருது ஆ சரி பரவா இல்லை கொடுங்க பத்து கிலோ கொடுங்க அப்புறோம் எனக்கு வந்து ப்ரவுன் ரைஸ் வேணும் ஓகே அதில் ஒரு அப்போ பத்து கிலோ போட்டுருங்க போதும் அதில் ஆ சரிங்க வேறு படி மற்ற அரிசிலாம் என்ன ரேட்டில் போயிகிட்டு இருக்கு சரிங்க ஓகே வேறு பொன்னி அரிசிலாம் நார்மல் பொன்னி ஆ அப்படிங்ளா சரி சரி இப்போ ஓகேங்க போதும் எனக்கு இந்த இருபது கிலோ மொத்தமாக இந்த இருபது கிலோ இந்த அரிசியே போதும் எவ்வளோ ஆச்சு ஆ ரெண்டாயிரத்து இரநூறுரூவா ஆச்சிங்களா ஆ அதை பேக் பண்ணியிருங்க தனி தனியாக பேக் பண்ணியிருங்க அதில் வந்து ப்ரவுன் அரிசி ப்ரவுன் ரைஸை மட்டும் எனக்கு அஞ்சு அஞ்சு கிலோவாக தனி தனியாக போட்டுருங்க பத்து கிலோ மொத்தமாக ஆ சரிங்க ஓகே அப்புறோம் போதும் ஆ இல்லை எனக்கு இதுவே போதும்ங்க ஆ சரிங்க ஓகே இந்தாங்க பேமண்ட் வாங்கிக்கோங்க ஆ சரி ஓகேங்க பாருங்கள் ஆ நான் வரேன் பாருங்கள்